நெய் சோறு ஆக்குவேன் மொதல் எண்ணெயை ஊற்றுவேன் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடுவேன் அப்புறம் பல்லாரி அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதைக்கிட்டு அதுக்கப்புறம் அளவு தண்ணி எடுக்கணும் எடுத்து புதினாலாம் மல்லியெலெலாம் தட்டு அதையும் நல்லா வதைக்கிட்டு அதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு அதுக்கு அப்புறம் எல்லாம் அதை போட்டு நல்லா வதைக்கிட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு லிட்ரு தண்ணியை ஊற்றணும் த தண்ணியை ஊற்றிட்டு அந்த அரிசியை எடுத்து வச்சிருக்கோம்ல அது அந்த அளவு கரெக்டாக ரெண்டு தடவை தண்ணியை அந்த ஊறு அந்த அது வந்து அரிசி வந்து அந்த கோப்பை நிறைய இருந்தால் கோப்பை நிறைய இருந்தால் அந்த அதே ஒரு கோப்பை எடுத்தோம்னா ரெண்டு கோப்பை தண்ணி ஊற்றணும் ஊற்றி அதுக்கு அப்புறம் நல்லா வேக விடணும் அதுக்கு அப்புறம் அரிசியை தட்டணும் அது தேவையான அளவு உப்பு அந்த தண்ணி ஊற்றும் போதே அதில் ஊற்றிக்கிட்டு கலக்கி கொடுத்து விடணும் அப்புறம் கழுவி ஊற்றுன பிறகு அதுக்கு அப்புறம் அரிசியை தட்டணும் நல்லா கொதிச்சு வரும் போது அதுக்கு அப்புறம் நல்லா நல்லா தம் பண்ணி நல்லா மூடி வைக்கணும் மூணு கொதி கொதிக்கணும் அது சீரக சம்பா தான் நான் வாங்குவேன் வேறு எந்த இதுவும் எனக்கு பிடிக்காது அது நல்லா இருக்கும் அரிசி நல்லா சாப்பிடவும் மெதுவாகவும் இருக்கும் அப்புறம் கேசரி அங்கே கேசரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி வந்து ரொம்ப பிடிக்கும் கேசரி ரொம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து கேசரி ரொம்ப பிடிக்கும் ரவை உடனே வாங்கி எனக்கு ஆரஞ்சு கலரு தான் ரொம்ப பிடிக்கும் முந்திரிப் பருப்பு அதுக்கு அப்புறம் அதை போட்டு செஞ்சு நல்லா சாப்பிடுவேன் எது நினைச்சேன்னோ அதை நினைச்சி கண்டிப்பாக நான் என்னெல்லாம் நடக்கணுமோ அதை நினைச்சி நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் திடீர் டீ பன்னு கின்னு நான் அதுதான் ஸ்னாக்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் சாப்பிடுவேன் அதுக்கு அப்புறோம் உடனே அந்த முட்டை வாங்கிட்டு வா ரெண்டு நான் நாலு முட்டை வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து நாலு முட்டையை வாங்கிட்டு வந்து சீனியைப் போட்டு கலக்கி ஒரு நாலு ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அதை நல்லா தோசக்கல்லில் நல்ல சூடு பண்ணிகிட்டு அதை நல்லா முக்கி அதுக்கு அப்புறம் அதை வச்சு காலையில் சாப்பிட்டுக்கிடுலாம் அது நல்லா இருக்கும் சூப்பராக சே டேஸ்ட்டாக இருக்கும் செமையா இருக்கும் நெய் ஊற்றி செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறோம்